தமிழகத்தில் கலை மற்றும் கலாச்சாரத்தின் வளர்ச்சிக்கு நிறைய பேர் உதவுகிறாங்க அதில் ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இதில் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு தடவை வந்து கலெக்டருக்கு வந்து ஒரு இது மரியாதை செலுத்துகிறதுக்காக பெரிய மே அது கல்யாணத்துக்கு வாசிக்கிறவங்க யாரையும் கூப்பிட்ல இந்த வந்து இளைஞர்களை வச்சு வாசிக்க வச்சு அவர்களதான் வந்து இது பண்ண வைச்சாங்க அவங்களைதான் முன்னேற வைச்சாங்க அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகவே நம்ம சொல்லலாம் அதுவந்து அவர்களுக்கு கையில் காசு கொடுத்தாங்களோ இல்லையோ அது காசு கொடுத்துருப்பாங்க ஆனால் காசு கொடுத்தாங்களோ இல்லையோ அதுவந்து ஒரு வளர்ச்சினே சொல்லலாம் அதுவந்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவம்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம அதுவந்து வாழ்க்கையில் அவங்க மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதை நம்ம அவங்க அனுபவமே பட்டிருக்க மாட்டாங்க அதனால் வந்து அது ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் இந்தமாதிரி நிறையா பேர் வந்து கலையில் வந்து அவங்களை வந்து வளர்ச்சிக்கு வந்து அவங்க பின்லேருந்து அவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்